ஹலோ வணக்கம் சார் நான் சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு வந்தேன் இப்போ அன்டைமாயிடுத்து சார் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அர்ஜென்டாக எதுவும் ஆட்டோ கிடைக்குமா சார் ஆமாம் சார் டைம் ஆகிடுச்சி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எதாச்சும் வண்டி கிடைக்குமான்ட்டு ஆமாம் ஆமாம் சார் நான் ஒரு ஆள் தான் வந்துருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்துட்டு வண்டியில் போயிட்டாப்ல லேட்டாகிருச்சுன்ட்டு நான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெயிட் பண்றேன் சார் சூட்கேஸோடு அப்படியா சரி சரி சார் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிப் பார்க்குறீங்களா ஓகே சார் அப்படியே கால் போடுங்க பண்ணுங்களேன் அப்படியே நான் லைன்லேயே இருக்கிறேன் ஓகே சார்

ஹலோ சார் நான் இந்த மாட்டுத்தாவாணி பஸ் ஸ்டாப்கிட்ட வெயிட் பண்றேன் சார் அர்ஜென்டாக நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் கொஞ்சம் ஆட்டோ வருமா பரவாயில்ல சார் நான் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தரேன் நீங்கள் கொஞ்சம் வாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரி சார் இன்னும் ஒரு கால்மணி நேரம் ஆகுமா ஓகே சார் நான் வெயிட் பண்றேன் இங்கேயே ஓகே சார் ஓகே ஓகே சார் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க நான் பக்கத்தில் தான் நிற்பேன் எங்கேயாச்சும் நின்றேன்னாலும் நான் வந்துடறேன் கரெக்டாக ஓகே சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார்